நான் வந்து எங்கள் ஸ்டேட்டை விட்டு நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்கேன் அது பயணம்னு சொல்ல முடியாது நிறைய டூர் போயிருக்கேன் ஏன் ஸ்டேட் பக்கத்திலன்னு சொல்லப் போனால் கேரளா பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்கெலாம் வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேலை விஷயமும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டூருக்கு நிறைய போயிருக்கேன் பட்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்கேனா கேட்டிங்கனால் இல்லை நான் இது வரைக்கும் அந்தமாரி என் நாட்டை விட்டு வெளியில் ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ணதில்லை ஆனால் பண்ணணுங்கிற ஆசை நிறைய இருக்குது அது வேலை விஷயமாகவும் இருக்கலாம் பட்டு ஒரு ட்ராவல் டூர் அந்த மாதிரியும் இருக்கலாம் ஆனால் நிறையா நாட்டுக்கு போகணுங்கற ஒரு ஆசை இருக்குது எந்தெந்த நாடுனு கேட்டிங்கனால் குறிப்பாக எனக்கு பிடிச்ச நாடுனால் ஃப்ரான்சு துபாய் இங்கிலாந்து நியூசிலாந்து அந்த மாதிரி நாட்டுக்கெலாம் நிறையா போகணுங்கற ஒரு ஆசை இருக்குது அங்கெலாம் நிறைய இடம் இருக்குது அதெலாம் அதெலாம் சுற்றி பார்க்கணுங்கற ஒரு ஆசை இருக்குது ஃப்ரான்சில் உள்ள அந்த கோபுரம் அதெலாம் நிறையா ஒரு ஒரு நாட்லையும் ஒரு ஒரு ஸ்பெஷல் நிறையா இருக்கும் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது அது எல்லாத்தியுமே சுற்றி பார்க்கணும் பார்க்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் நிறையா டூர் போகணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்குது அதனால வந்து ஸ்டேட்டுக்குதான் ஸ்டேட்டு என்ன நியூ ஸ்டேட்டுக்குதான் போயிருக்கேனே தவிர நாட்டுக்கு போனதில்லை அதனால் இது ஒரு போகணும்கற ஆசை இருக்குது கண்டிப்பாக போவேன் கூடிய சீக்கிரம் போவேன் நிறையா சுற்றி பார்ப்பேன் அப்புறோம் இதோடு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனால் இதோடய மெயின் நோக்கம் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேட்டால் ஒன்று வேலை விஷயோம் அது ஒர்க்கு எல்லாருக்கும் உள்ளது பாயிண்ட்டு பட்டு என்னுடயது நான் என்ஜாய் பண்ணணும் லைஃப்னாலே என்ஜாய் பண்ணுறதுதான் ஒரு ஒரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி வாழணும் பிடிச்சத செய்யணும் அவ்வளோதாங்க வாழ்க்கை ஸோ நான் நிறையா டூரு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போவேன் வேலை விஷயமாகவும் போவேன் ஸோ வந்து நான் நிறையா டூர் போய் என்ஜாய் பண்ணணும் புது புது இடத்துக்குலாம் போய் நிறையா தெரிஞ்சுக்கணும் அங்கே உள்ள இடத்த பற்றி பார்க்கணும் குறிப்பாக சொல்லப் போனால் ஃப்ரான்சு அங்கே உள்ள ஈஃபில் டவர் அதெலாம் சுற்றி பார்க்கணுங்கற ஒரு பெரிய ஆசை இருக்குது அதனால் நிறையா ஊருக்கு போகணும் நாட்டுக்கு போகணும் முக்கியமாக சொல்ல போணுனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்லாந்த் அங்கே போகணும் அப்புறோம் நிறையா ஸ்டேட்டுக்கு நிறைய போகணுங்கற ஆசை இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேட்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்லாம் டூர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறோம் நாட்டுக்கு போலாம்கற ஒரு ஐடியாவில் இருக்கேன் நிறையா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்ருக்கேன் அதில் இருந்துட்டு கொஞ்ச நாள்கப்புறோம் அடுத்தடுத்த டூர் போகலாம் இப்போ ரீசன்ட்டாக நிறைய டூர்லாம் அட்டண்ட் பண்ணிட்டுருக்கேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டிருக்கேன் ப்ளான் பண்ணி போயிட்டிருக்கோம் ஆனால் ப்ளான் பண்ணுறது உண்மையாகவே நடக்காது அப்படிங்கற மாரிதான் என்னோடய மைண்ட்செட்டு ஏனால் ப்ளான் பண்ணாமல் இருந்தால் டக்குனு ஒரு டக்குனு என்ன ஒரு மாசம் முன்னாடியே ப்ளான் பண்ணிட்டு அது எங்களுக்கு செட்டாக மாட்டுது போ முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளான் பண்ணும்போது டக்குனு போக முடியல ப்ளான் பண்ணிணது நடக்க முடியல யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு வேலையாயிடுது கேன்சல் ஆயிடுது ஸோ ஒன் வீக்கில் நாங்கள் ப்ளான் பண்ணுவோம் அதுதான் எங்களோடய இதே ஒன் வீக்கில் டக்குனு எந்த ஒரு இதும் இல்லாமல் டக்குனு ரெடி பண்ணிட்டு உடனே கிளம்பிடணும் எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குனு கிளம்பிட்ணும் அதனால நாங்கள் ஒன் வீக்தான் ட்ராவல் நாங்கள் அந்த முடிவெடுக்கிற டைம் வந்து ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு பத்து நாள்தான் எங்களோடய டைமிங்கே அதில் டைமிங் நாங்கள் இது பண்ணிட்டு ட்ராவலுக்கு டூர் போகிற ஆரம்பித்திடுவோம் போயிடுவோம் அதுனால எங்க நோக்கம் என்னன்னா என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் லைஃபில் என்ஜாய் பண்ணணும்